ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு பூச்செடி தான் வைச்சோம் எப்பொழுதும் வந்து ஆசையாக வந்து பூச்செடி எல்லாேரும் வைக்கிறதுனா அது மாதிரில ஒரு பூச்செடி வைச்சோம் அப்புறம் போகப் போக அந்த பூச்செடி போய் அதுக்கப்புறம் வாழை மரம் வைக்க ஆரம்மித்தோம் வாழை மரம் தழைக்க தழைக்க அது வந்து வாழைத் தோட்டம் வந்து அதிகமாகிட்டே போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மரமாக கொய்யா மரம் மாமரம் அப்படின்னு ஒரு ஒரு மரமாக வந்து வைக்க ஆரம்பிச்சு எங்கள் தோட்டத்தில் வந்து ரொம்ப பெருசாக ஆக்கியிருக்கோம் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருத்தத்திலேருந்து வந்து எங்கள் அப்பா அம்மாவெலாம் வந்து தோட்டத்தை வந்து வச்சு பராமரிச்சுட்டு வராங்க இப்போ நாங்கள் வளர்ந்தும் வந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறோம் சின்ன ஒரு பூச்செடியிலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படி பார்த்து பார்த்து எங்கள் தோட்டத்தை வந்து ரொம்ப பெ பெரிய அளவில் வந்து உருவாக்கியிருக்கோம் தோட்டத்தை எப்படி பார்த்துப்போம் அப்படின்னா கரெட்டான நேரத்துக்கு அதுக்கு தண்ணியை ஊற்றுறது எப்போ தண்ணியை நிறையா ஊற்றக் கூடாது இப்போ மழை பெய்கிற நேரத்துலெலாம் வந்து தண்ணி நிறைய ஊற்றக் கூடாது எந்த நேரத்தில் பூச்சி வரும் என்னென்ன மாதிரியான பூச்சி வரும் அதெல்லாம் பார்த்து எங்கள் தோட்டத்தை வந்து நாங்கள் நல்லா பராமரித்தோம்